உடல் எடையை அதிகரிக்க பல வீட்டு வைத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதாவது இப்போ கிராமத்திலலாம் எளிமையாக சில வீட்டு வைத்தியங்கள் வந்து இப்பதிக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க முன்னாடியெலாம் அதாவது சில வீட்டு வைத்தியங்கள் என்னென்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு காய்ச்சிய பால் இருக்குல காய்ச்சிய பாலில் பேரீச்சம் பழத்த அடித்து நம்ம வந்துட்டு வெறும் வயிற்றில குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை வந்து அதிகரிக்கும் இது ஒரு முறை இன்னொரு முறை என்ன அப்படின்னா பாதாம் அப்புறம் வந்துட்டு முந்திரி அதாவது ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி அஞ்சு கிஸ்மிஸ் பழம் மூன்று பேரீச்சம் பழம் அது எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிட்டு அந்த பொடியை வந்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலில் கலந்துக்கணும் கலந்துகிட்டு அதுக்கு அப்புறம் அதில் வந்துட்டு ரெண்டு மூணு வாழை பழத்தை நறுக்கி போட்டு அதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை வந்துட்டு நல்லாவே அதிகரிக்கும் அதுக்கு அப்புறம் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நம்ப தேங்காய் பால் வந்துட்டு காலையில் இரவும் குடிச்சுட்டு வர உடல் எடை அதிகரிக்கும் அதாவது நைட்டில் குடித்தா செரிமானம் ஆகாது செரிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படில்லாம் கிடையாது தேங்காய் பால் மட்டும் நம்ம சாப்பிடுறனால ஒன்றும் பிர பிரச்சினை வராது ஏன்னால் வந்துட்டு தேங்காய் பால் வந்துட்டு கொழம்புல சேர்த்து நம்ப சாப்பிடும் போதுதான் அது மாதிரி ஏதாவது பிரச்சினை பண்ணும் வெறும் தேங்காய் பால் வந்துட்டு நம்மளுக்கு எந்த பிரச்சினையும் தராது அதுக்கு அப்புறம் வந்துட்டு இன்னொரு முறை என்ன அப்படினா உளுந்து உளுந்து அதுக்கு அப் உளுந்தை வந்துட்டு ஒரு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் உளுந்தை போட்டு நல்லா வறுத்துக்கணும் வறுத்துவிட்டு அதுக்கு அப்புறம் பொட்டுக்கடல அதுக்கு அப்புறம் நிலக்கடலை அப்புறம் முந்திரி அதுக்கு அப்புறம் வந்துட்டு கருப்பு எள் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துகிட்டு அந்த பொடியை அதை வந்து பொடியாக அரைச்சு வச்சுக்கணும் அந்த பொடியை வந்துட்டு ஒரு டம்ப்ளர் பாலில் கலக்கி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கும் இன்னொரு முறை என்ன அப்படின்னா அந்த பூசணி விதையில உள்ளே இருக்கும்ல பருப்பு அந்த பருப்பை வந்துட்டு எடுத்துகிட்டு அதை அந்த பருப்பை வந்துட்டு பொடி பண்ணிட்டு அப்புறம் அந்த பொடியை வந்துட்டு ஒரு டம்ப்ளர் பாலில் அதை நல்லா வந்துட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்க அதாவது ஒரு டம்ப்ளர் பால்னால் அதை அரை டம்ப்ளர் பாலாகிற வரை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கு அப்புறம் அதில் சர்க்கரையை சேர்த்து நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கும் இன்னொரு எளிமையான முறை என்ன அப்படின்னா பச்சை கொண்டை கடலை இருக்குல அதை வந்துட்டு நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்துட்டு வெறும் வயித்தில் எடுத்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கும் அதுக்கு அப்புறம் இன்னொரு எளிமையான மெத்தேட் அதாவது ஒ முறை என்ன அப்படின்னா பால் அந்த ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் அதில் வந்துட்டு உலர்ந்த திராட்சை அதை வந்துட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதுக்கு அப்புறம் அதில் தேன் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை வந்துட்டு வேகமாகவே அதிகரிக்கும் அதுக்கு அப்புறம் வந்துட்டு இன்னொரு முறை என்ன அப்படின்னா பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு நல்லா உடச்சிட்டு நல்லா தட்டி கல் மாதிரி இருக்கும் அதை உடச்சி அதை ஊற வைக்கணும் அது அஞ்சு நிமிஷத்தில் ஊறினோன அது அப்படியே ஜெல்லி மாதிரி வந்துடும் அதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சி மிக்சியில் போட்டு அதோடு ஒரு டம்ளர் பாலையும் ஊற்றி அதோடு நமக்கு தேவையான அளவு சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் அப்படி இல்லைனா தேன் கலந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அது பாயசம் மாதிரி இருக்கும் அதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை வந்துட்டு வேகமாகவே அதிகரிக்கும் இது எல்லாமே உடல் எடையை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் நம்ம வீட்டிலயே செய்யக்கூடிய சில எளிமையான முறைகள்